தமிழ் மொழியில் இருக்க சுவாரஸ்யமான வழக்கத்திற்கு மாறான சொற்கள் வந்துட்டு நிறைய இருக்குது அது நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தை அப்படின்னா முக்காணி மாகாணி அரைக்கால் மூன்றுவீசம் மூக்கால்வீசம் அரைவீசம் அரைக்காணி முந்திரி இந்தமாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதது இருக்குது தமிழில் நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாதது நம்மளுக்கு தெரியாதது அசாதாரணமானது இதுமாரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது